ஹலோ திருச்சி சங்கம் ஹோட்டலா நான் கேகே நகர்லருந்து பழனிச்சாமி பேசுகிறேன் சார் எனக்கு ஃபுட் எனக்கு எனக்கு டெலிவரி பண்ணுங்கள் மதிய சாப்பாடு ஆனால் எங்கள் பாத்திரம்லாம் எதுவும் இல்லை அதனால நீங்கள் வந்து எல்லாமே வந்து எனக்கு பிளேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எல்லாமே வந்து பவுல்ல கொடுத்துருங்க சார் பவுல் வித்து கவரோட கொடுத்துருங்க சார் அதுதான் நான் சாப்பிடுகிறதுக்கு இதாக இருக்கும் மணி இப்போ ஒன்று ஆகுது எத்தனை மணிக்கு சார் டெலிவரி பண்ணுவிங்கள் மணி ஒன்னாகுது இப்போ ரெண்டு மணிக்கு வந்துடுவிங்களா நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறேன் சார் அவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறேன்